பைக்கிங் வந்து அது ஒரு அயல்நாட்டு கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை நம்முடைய இந்திய இளைஞர்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டு வராங்க நல்ல முறையில் கடைப்பிடி கடைப்பிடிச்சாங்க அப்படினா எந்த பிரச்சினையும் கிடையாது ஆனால் பொது மக்கள் போகிற ஒரு சாதாரண வழி தடத்தில் ரொம்ப குறுகிய பாதைகளில் முக்கியமாக வந்து வாகன நெரிசல் அதிகமாக இருக்கிற பாதைகளை வந்து பைக்கிங் செய்வது வீலிங் செய்வது இதனால் வந்து மிகப்பெரிய ஆபத்து வந்து நிறையா ஏற்படுத்தியிருக்கு இதை வந்து நான் நிறைய முறை செய்திகள்லையே நான் பார்த்துருக்கேன் குறுகின பாதையாக இருக்கும் இதில் வந்து பெண்கள் குழந்தைகள் யாராவது நடந்து போய்கிட்டு இருப்பாங்க இவங்க இவங்க பைக்கிங் பண்ணுறேன் வீலிங் பண்ணுறேன்ற பேரில் அவங்களோட கவனக்குறைவினால அவங்க மேலே எடுத்துனு போய் மோதுவது இதனால மிகப்பெரிய உயிர் இழப்புகளெலாம் ஏற்பட்டிருக்கு நம்ம நிறைய வந்து செய்திகளிலே பார்த்துருப்போம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சாலை அதுக்குனு அமைச்சுருக்குற ஒரு இடத்தில் போயிட்டு யாருமே இல்லாத ஒரு மைதானோம் அந்த மாதிரி பண்ணி பண்ணிணாங்க அப்படினா அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்களா எந்த பிரச்சினையும் கிடையாது ஆனால் பொது மக்களுக்கு இடையூறு செய்கிற மாதிரி பண்ணுறது முக்கியமாக வந்து இந்த புத்தாண்டு அன்றைக்கி நைட்டு பன்னெரெண்டு மணிக்கு வந்து இந்த மாதிரியான பைக்கிங் வீலிங் செயல்களில் ஈடுபட்டு அவங்க அவங்க விழுந்து அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை பிரச்சினை உண்டு பண்ணாமல் ரோடில் மற்ற வேலைகளுக்கு போகிறவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சினைய வந்து நிறைய இன்றைய சமுதாய இளைஞர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தகுந்த இடம் தகுந்த நேரம் தகுந்த எந்த இடத்துல இருக்கோ அதில் காட்டி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கலாம்